நான் முயற்சி செய்யாத ஒரு இது பைக் மெக்கானிக் ஆகணும்னு ஒரு ஆசை அந்த பைக் மெக்கானிக்கேள ரொம்ப கடினமான போல்டு முக்கியமான ஒரு சில உள்ளாற பொல்டிங் போர்க்கு அதெலாம் வந்து எப்படி கற்றுக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது ஆனால் ரொம்ப கடினமா இருக்குது முடியல நானும் டிரை பண்ணி பார்த்துட்டேன் ஒரு சாதா பஞ்சர் ஓட்ட முடியல பஞ்சர் ஓட்ட இந்த டயரை கழட்ட ரொம்ப கடினமாக இருக்குது அப்புறம் ஒரு ப்ளக்கு போய்ச்சுன்னா எப்படி மாற்றுறது இண்டிகேட்டர் போய்ச்சுன்னா அந்த அந்த டூம் லைட்டு அதெல்லாம் பார்க்கும் போது ஈஸியா இருக்குது ஆனால் நம்ம செய்யும் போது ரொம்ப கடினமா எதை கழட்டனும் மாற்றி போட்டுருவோமோ அதே மாதிரி இந்த ஒயரிங் ஹீட் ஒயரிங் பைக்கிங் மெக்கானிக்கல் ஒயரிங் ஹீட்டர் மாற்றுறது ரொம்ப கடினமாக இருக்குது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அது எப்படி பண்ணனும் ரொம்ப என்னால் முயற்சி பண்ணி டிரை பண்ணிப் பார்க்குறேன் ஆனால் கடைசியில் ஈஸியாக இருக்கமாதிரி தெரியுது ஆனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதனால் எப்படியாவது அதை கற்றுக்கணும்னு ரொம்ப ஆசை இருக்குது ஆனால் என்னால் முடியல அதே மாதிரி டீவி மெக்கானிக் மெக்கானிக்கை வேலையா அதே மாதிரி பல ஒயர்கள் போது அது ஈஸியாக பற்ற வைக்கிறான்க ஓடிடுது நம்ம அதே பத்த வைக்கிம் போது ஏதோ மாற்றிப் பற்ற வச்சோம்னா ஏதோ பிரச்சினை ஆயிடுமோ டீவி வீணாயிடுமோ அப்படின்னு ரொம்ப பயமாக இருக்குது ஆனாலும் எப்படியாவது அந்த டீவி மெக்கானிக்கு பைக்கு மெக்கானிக் எப்படியா கற்றுக்கணும் ரொம்ப கடினமா இருக்குது ஈஸியா ஆசையா இருக்குது ஆனால் ரொம்ப கஷ்டமா தெரியுது அது தான் ரொம்ப என்னால் கற்றுக்கவும் முடியல அதை கூட சீக்கிரத்தில் கண்டிப்பாக கற்று கொள்வேன் எனக்கு நம்பிக்கை இருக்குது தாங்க்யூ